இப்போ நோய் தடு நோய் வந்து வர்றது வர்றது வந்து நம்மளுக்கே இதாகும் இல்லைங்களா நார்மலாக சளி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மூக்கெல்லாம் ஒரு மாதிரி கரங்கரன்ட்டுருக்கும் தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கும் அந்தமாதிரி இருக்கிற சமயத்தில் வந்து இப்போ க இது க என்ன கற்பூரவல்லியோ இல்லை துளசியோ பறித்து அதை வந்து சாப்பிடும் போது அப்படி இல்லைங்களா சுடுத்தண்ணி நல்லா சுட வெச்சி குடிக்கும் போது வந்து நம்மளுக்கு அந்த சளி தொந்த சளின்ற மாதிரி புடிக்காது சளி சரியாகிடும் இதே ஃபீவர் இருக்கும்போது வந்து என்ன பண்ணுவோம்னா வந்து நார்மலாக வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு ஃபீவருக்கு ஏற்ற மாதிரி வந்து அதுக்கு ஏற்ற பாட்டி பாட்டி வைத்தியம் மாதிரி பண்ணி தலைக்கு இந்த பத்து போடுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரம் சரியாகிடும் இப்போ இது வந்து இதுலாம் வந்து நம்ம சீக்கிரம் வந்து நோய் வராம வந்து பாதுகாக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து உடம்ப வந்து ஆரோக்கியமாக வந்து வெச்சிக்கும் அதுமாதிரி வந்து இது தண்ணி வந்து மழை டைமில் வந்து தண்ணி காய வைக்க சுட வைக்காமல் வந்து குடித்தா நம்மளுக்கு வந்து சளி பிடிக்கும் எல்லாமே வரும் அது வந்து சுட வெச்சி தண்ணி குடிக்கும் போது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு நோயும் வந்து வராது இதெல்லாம் வந்து நம்ம உள்ளூரில் வந்து நார்மலாக வந்து செய்யலாம் இதே தலைவலிக்கும் போதோ இல்லை எதாவது உடம்பு டயர்டாக இருக்கும் போது வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கும் போது எந்த ஒரு பாதிப்பும் வந்து இருக்காது உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக வந்து